வீட்டில் பாத்திரம் கழுவறத்துக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கனா சபீனா பவுட்ரு விம் லிக்யூட் பாரு விம் பாரு இந்த மாதிரிதான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா சாம்பல் போட்டு பா பாத்தரம் கழுவுவாங்க அதுக்கப்புறம் பித்தளை பாத்திரமா இருந்துச்சுன்னால் புளி போட்டு பாத்திரம் கழுவுவாங்க அது கோயில் விள விளக்கு அதுமாதிரிலா இருந்துச்சுனால் இந்த பீத்தாம்பரி அது வந்து பித்தளை பாத்திரம் வந்து பளிச்சுனு ஆகுறத்துக்கு இந்த பீத்தாம்பரி பவுட்ரு இருக்குது அதை போட்டு பாத்திரம் விளக்குவாங்க